யார் ஆ

ஆ ஆ எப்போது நாளைக்கா ஆ ஓகே எல்லோ கலரா ஆ அப்புறம்

எப்போது இப்போ புதுசாக கட்டிணுதா ஆ காலையில் ஆ ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபா ஆகுங்க சார் பெயிண்ட் நீங்கள் வாங்கிக்கணும் ஸோ நான் எழுதி தருவேன் நீங்கள் வாங்கிற மாரி இருக்கும் நாளைக்கு ஒரு காலையில் ஒரு பத்து மணிக்கா

இல்லை நாங்கள் ஒரு அஞ்சுப் பேர் வர்றோம் ஆ ஆமாம் என் பேர் ரவிராஜ்

ஆ உங்கள் அட்ரஸ்

சீர்காழியா

ஆ ஓகே காலையில் ஒரு பத்து மணிக்கெலாம் வந்துடுவோம் நாங்கள் சரி ஓகே தேங்க்ஸ் ஒரு நாளைக்கு சொல்லுங்கள் சார் ஆ ஓகே ஓகே ஓகே தேங்க்ஸ் ஆ சரி ஓகேங்க ஆ ஓகே தேங்க் யூ